அமேசானில் வந்து ஓப்போ ஃபோன் போடும் போது இப்போ எனக்கு வந்து டெலிவரி டைமில் ஃபோன் வந்து பாக்ஸ் ஓபன் ஆகிருந்தது ஓபன் ஆகியிருந்தனால எனக்கு வந்து அப்பயே வாங்கும் போதே பொருள் வந்து சரியாக இருக்குமா என்கிற ஒரு டவுட்டில்தான் வாங்கினேன் யா இப்போ எனக்கு அந்த அந்த மாதிரி டெலிவரி பண்ணது எனக்கு சுத்தமாக அதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லாமல் போய்டுச்சி செகண்ட் ஒன் வந்து நான் ஆடில் அமேசான் ஆடில் பார்க்கும் போது ஒயர்லெஸ் எஸ்ட் ஹெட்செட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் சேர்த்து வரும்னு ஆனால் எனக்கு வந்தது வெறும் ஃபோன் மட்டுந்தான் வந்தது ஹெட்செட் வரலை அப்போ அதை நான் வந்து கம்ப்ளைண்ட் போட்டுருந்தேன் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிருந்தப்போ அதுக்கும் பதில் எனக்கு சரியாக வரலை இப்போ எனக்கு வந்து இந்த போன் ஓபன் ஆகியிருக்கறது பாக்ஸ் ஓபன் ஆகி இருந்ததும் இந்த ஒயர்லெஸ் வந்து வராததும் இது எனக்கு ரொம்ப எனக்கு வந்து நெகட்டிவ்வாகிடுச்சி இப்போ இதனால எனக்கு வந்து ஃபோன் ஆனால் நல்லா இருந்தது ஃபோன் நல்லா இருந்தது குவாலிட்டியாக இருந்தது அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இந்த மாதிரி திரும்பவும் இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அடுத்து நம்ம ஆர்டர் போடுறோமா வரும்போது எப்படி வரும்ன்ற ஒரு கேள்வி என்னை சுற்றி வந்துருச்சு அதனால் இனிமேல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும்